கொழந்த பிறந்து வீட்டுக்கு வந்த ஏழாவது நாள் கொழந்தைக்கி ஊறன்னா வைக்கணும் அதன் பிறகு பிள்ளையை நன்றாக குளிக்க ஊற்றணும் பிள்ளைகளை தூய்மையாக நல்ல முறையில பிள்ளைங்கள பாதுகாக்கணும் மென்மையாக பாதுகாக்கணும் கடலை மாவு போட்டு பிள்ளைங்கள குளிக்க ஊற்றணும் அதனுடைய தொப்புள் கொடியை எடுத்து பிள்ளைங்களுக்கு தாயத்து போடணும் பதினைந்தாவது நாள் பிள்ளைக்கி புண்ணியானம் பண்ணணும் அதுக்குத் தாய்மாமன் தான் முக்கியம் தாய்மாமனை வரவழைத்து புண்ணியானம் பண்ணணும் அதுக்கு அப்புறம் முப்பதாவது நாள் வந்து பிள்ளைய கோயிலுக்குத் தூக்கிட்டு போகணும் அங்கே போய் பிள்ளைய கோயிலுக்குத் தூக்கிட்டு போய் பிள்ளைய அந்த சாமியோட ஆசீர்வாதம் பிள்ளைக்கி வாங்கணும் அதுக்கு அப்புறம் பிள்ளைக்கி வந்து காப்பு செஞ்சு போடணும் காலுக்கு கையிக்கு கரு வளையல் நெத்திக்கு பொட்டு க கருமை எல்லாமே கொழந்தைக்கி அழகாக வச்சு அழகு பார்க்கணும் எல்லோரும் சொந்த பந்தங்கள் எல்லோரும் நிறைய எடுத்த ட்ரெஸ்ஸை எல்லாம் டெய்லி ஒன்று ஒன்றா போட்டு பிள்ளைக்கி அழகு பார்க்கணும் ஆரம் இந்த தடுப்பூசி எல்லாம் வந்து பிள்ளைக்கி கரெக்டாக போடணும் நாற்பத்தி ஐந்து எழுவத்தி ஐந்து நூற்றி ஐந்து இது எல்லாம் வந்து கரெக்டாக கொடுக்கணும் பிள்ளைங்க சளி சளி பிடிக்காமல் நல்ல முறையில் பிள்ளைங்களை பார்த்துக்கணும் பிள்ளைங்களை வந்து நைட்டில் கண்ணு முழித்து பார்த்துக்கணும் வயிற்று வ பிள்ளைங்க அழுதால் என்ன ச பிள்ளைங்களுக்கு என்ன கடித்து இருக்குது ஏது கடித்து இருக்குது பிள்ளைங்கள எப்படி பார்க்கணுமோ நல்ல முறையில பிள்ளைய பார்த்துக்கணும் திரும்ப சளி வந்தால் அது பாட்டி வைத்தியம் பிள்ளைங்களுக்கு எல்லாமே பண்ணணும் அதுக்கு அப்பறம் அப்புறம் என்ன செய்யணும் மறந்துவிட்டேனே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு பிள்ளைங்களுக்கு அழகு பார்க்கலாம்